யோகா வந்து நல்ல பயிற்சி தான் வந்து மன அழுத்தம் நம்ம கால் கை எல்லாம் ஒன்றுமே அசையாமல் ஒரு மாதிரி ஸ் உணவு சாப்பிட்டுட்டு அப்படியே உக்கார்ந்துருக்கறது வந்து இப்போ இருக்கிறவங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க ஆனால் யோகா செஞ்சால் நல்ல புத்துணர்ச்சி வரும் அதுக்காகலாந்தான் அப்போயே வந்து விவேகானந்தர் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் யோகாவை செய்கிறாங்க அது வந்து உண்மையே ஆதாரமும் வெச்சுக்குவாங்க இன்னும் நல்லா ஞாபகம் வெச்சுக்குவாங்க அதனால வந்து யோகா வந்து நல்ல புத்துணர்ச்சி தான்